எங்கள் பகுதியில் காணப்படுற பாரம்பரிய கலை நடனம் பரதநாட்டியம் வேறு என்னென்னு சொல்லி பாக்கிறப்ப சிலம்பம் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப என்னோட பொண்ணு பரதநாட்டியம் சேர்ந்து அஞ்சு வருசம் ஆகுது அவள் ரெண்டாவது படிக்கிறப்போ சேர்ந்தா இப்போ ஆறாவது படிச்சிட்டுருக்கா அஞ்சு வருசமாக அவள் போய்ட்டுதான் இருக்காள் அது தவிர அவள் நிறைய நிகழ்ச்சிக்கலாம் போய் கலந்துப்பாள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால இதை வந்து நான் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு படிப்பை தவிர மற்ற இது கலைகள் வந்து ஈடுபாடு இருக்கறதுனால அவங்களுக்கு வந்து அதிகம் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கலைகள் வந்து அழியாம பாதுகாக்க முடியும் நம்மளோட கலாச்சாரத்தையும் வந்து பார்த்திங்கனா வளர்க்க முடியும் இது அவங்களுக்கு சொல்லித் தர்றது மூலிமா அவங்க எதிர்காலத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரத்துக்கும் வந்து பார்த்திங்கனா ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து அவங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன் அதேமாதிரி அந்த அவங்க எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கனா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து தெரிஞ்சதை வந்து சொல்லித் தர்றது மூலிமா இதை வந்து அழியாம வந்து பாதுகாக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா சிலம்பம் சிலம்பம் சொல்லித் தர்றது மூலிமா அவங்களோட தைரியமாக இருக்கட்டும் இல்லை வெளியே எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிலம்பம் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப அது நிறையா இப்போ ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க அதேமாதிரி நிறையா வந்து பார்த்திங்கனா வெளியே கூட்டிட்டு போகிறது மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது இந்த பரதநாட்லுமே வந்து பார்த்திங்கனா அவங்க ஏதாவது கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க கிளம்புறதா இருக்கட்டும் இல்லை அதை வந்து ஆர்வமாக வந்து ஒரு ஏதோ செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து பார்த்திங்கனா அவங்களோட ஈடுபாடு மட்டும்தான் ஏன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து போக முடியல அப்படின்னா நாம் வந்து அமுச்சுட முடியாது எல்லாம் வந்து பார்த்திங்கனா அவங்க ஈடுபாடோடு செய்கிறதுனால நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சு அவங்களுடைய விருப்பத்தை நாம் வந்து பூர்த்தி பண்ணிட்டுருக்கோம் இது மூலிமா வந்து பார்த்திங்கனா இந்த கலைகள் எல்லாம் அழியாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும்